எனக்கு ஹில் ஸ்டேஷன்னால் ரொம்ப பிடிக்கும் ஊட்டியில் பொட்டாணிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் இந்தமாதிரி நிறையா கார்டன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி கோயிலும் ரொம்ப பிடிக்கும் போன வாரத்தில் ஈஷா யோகா போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பஸ்ஸில் போகும்போது வைப் பண்ணிகிட்டு அங்கே இருக்கிற நிறையா டிஃப்ரண்ட் டைப்ஸான சிவன் சிலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு லஞ்ச்லாம் முடித்துட்டு அப்படியே வரும்போது மலை போனோம் அங்கே மலையில் இமயமலைக்கு போயிட்டு பார்க்கலான்ட்டு போனோம் அந்த இமயமலையில் நிறையா சித்தர்கள் இந்தமாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்றம் நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் சர்ச்சில் நிறையா